ஹலோ சார் சார் ஏன் நேம் கலை சார் நான் வந்து உங்கள் அகௌண்ட்டில் வந்து மூணு வருசமாக இருந்தேன் சார் ஆ ஆமாம் சார் இப்போ நான் வந்து நான் வெளியூர் போகறனால நான் அகௌண்டு வந்து குளோஸ் பண்ணிடுறேன் சார் உங்கள் அகௌண்டை உங்கள் பேங்க்கில் அகௌண்டை குளோஸ் பண்ணிக்கிறேன் சார் ஆ ஆமாம்ங்க சார் இப்போ அதனால் என்னான்ன சார் எடுத்துகிட்டு வரணும் ஆ சரி சார் ம் சரி சார் ம் சரி சார் ம் ஓகே சார்

ம் ஓகே சார் தேங்க் யூ சார்